ஸோ நான் வந்து இது வரைக்கும் பேர்ட் வாட்ச்சிங்க்கின்னு போனதில்லை பட்டு சிங்கப்பூரில் போகும்போது அங்கே இருக்கிற சேன்ச்சரீஸில் போய் பேர்ட் சேன்ச்சரீயில பேர்ட்ஸ் பார்த்துருக்கேன் என்னென்னா அங்கே எல்லாமே ஃபுட்டை அழகாக ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலயும் பட் நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு அந்த இது தெரில க்ளெல்னினஸ் இருக்கு நம்ம ஊர்லையும் கொஞ்சம் க்ளெல்னினஸ் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாருக்கும் ஸோ இதெல்லாந்தான் என்னோட இது பேர்ட் சஜஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த பேர்ட் வாட்ச்சிங் வந்து ரொம்ப அழகாக அவங்க அந்த பைனாகுலர்ஸ்லாம் அங்கே ஃபிட் பண்ணிருக்காங்க ஸோ அதில் கூட நம்ம டிஸ்டன்ஸ் பேர்ட்ஸ்ஸெல் லாம் பார்க்கலாம் அங்கே இருக்க வாட்டர் க்ளாரிட்டியாக இருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு மெயின்லி க்ளெல்னினஸ்ஸும் அப்புறம் அந்த பார்க்கறத்துக்கான வசதி இது ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சி அப்ராட்டில் கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருக்கு நம்ம ஊர்லையும் இப்போ டெவலப் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அது நிறைய வேஸ்ட்டேஜ்லாம் போட்டுருக்கோம் நம்ம அந்த பாத்லையே அதெல்லாம் கொஞ்சம் க்ளீயர் பண்ணிவிட்டா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம நிறைய டூரிஸ்ட்டையும் இந்த மாரி க்ளீனாக வச்சிருந்தா அவங்களுமே வந்து இதை பார்க்கறத்துக்கு அழகாக வருவாங்க ஸோ இதெல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு என்னோட ஒரு சஜஷன்னாக அது இருக்கு